நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறையா கோவில்கள் இருக்கின்ற கோவில்கள் இருக்கு நாகப்பட்டினத்தில் நாகூர் தர்க்கா இருக்கு வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதா கோவில் இருக்கு ஆரோக்கிய மாதா கோவிலில் எல்லா மொழிகள்லேயும் பல நாடுகளில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் நிறையா மக்கள் வருவாங்க மொழி தெரிஞ்சவங்க தமிழ் மொழி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறையா பேர் வேளாங்கண்ணி மாதாகோவிலுக்கு வருவாங்க கடற்கரைலாம் இருக்கும் துறைமுகங்கள் இருக்கு நிறையா மீன்பிடி மக்கள்லாம் நிறையா பேர் நாகை மாவட்டத்தில் இருக்காங்க அப்புறம் அது பழக்கவழக்கங்கள்லாம் எப்படின்னா யார் எப்படி எந்த ஊர் மக்கள் வந்தாலும் நாகை மாவட்டத்தில் உள்ளவங்க நல்லா பழகுவாங்க கலாச்சாரம் எப்படி கலாச்சாரம்னா கோவில் திருவிழாக்கள் நாடகங்கள் கலைகள் அதுமாதிரிலாம் நிறையா எல்லாம் நாகை மாவட்டத்தில் உண்டு அதையும் தாண்டி வேற எப்படி சொல்ல தெரியலை எனக்கு அவ்வளோவா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல